தமிழ்மொழி ஒரு அழகான மொழி அதை பேசும்போது ரொம்ப இனிமையாயிருக்கும் கேட்குறத்துக்கும் இனிமையாயிருக்கும் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது தேன் பாயுற மாதிரியான ஒரு மொழி அது பேசும்போதே ஹிந்தி இங்கிலிஷ் எல்லாமே ஓகே ஆனால் தமிழ்மொழில இருக்கிற அந்த ஒரு ஒரு ஈர்ப்புத்தன்மை வேற எந்த மொழிக்குமே கிடையாது அதை பெருமையாக சொல்லிக்கலாம் நம்ம அந்த விஷயத்துல ஆனால் இப்போ இருக்கிற ஊடகங்கள்லேயும் செய்தித்தாள்கள்லேயும் மக்கள் புரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச எளிமையாக போடுறாங்க ஆனால் அது எந்த விதத்தில் இதுவாகுதுன்னு தெரியல ஒரு சிலருக்கு அது பார்க்க நல்லாயிருக்கு ஒரு சிலருக்கு படிச்சி புரிஞ்சிக்க முடியுன்றதனால அந்தமாதிரி போடுறாங்கன்னு நினைக்குறேன் ஆனால் நல் பாமர மக்களையும் போய் சேரணுன்ட்டு கொஞ்சம் தமிழை வந்து மாற்றி நம்ம சென்னை மொழிக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைத்து இ இப்போல்லாம் வாசிக்கிறாங்கள் செய்தியிலேயும் வாசிக்கிறாங்கள் நம்ம ரேடியோவிலயும் சரி டிவிலையும் சரி நான் டிவிலையும் நம்ம நார்மலாக பார்க்குறோம் கொஞ்ச கொஞ்சம் தங்கிலீஷ் மாதிரி பேசுகிறாங்க ஒரு சிலருக்கு புரிஞ்சிக்கணுன்னு ஆனால் அந்த உண்மையான தமிழ்மொழியை வந்து நம்ம முழுமையாக வந்து பண்டையத்தமிழர்கள் பேசுன மாதிரி பேசுனால் அந்த பழைய படங்கள்ல பார்க்கும்போது தான் அது ரொம்ப இனிமையாக இருக்கும் கேட்குறத்துக்கு பார்க்குறத்துக்கு எல்லாத்துக்குமே இந்தமாதிரி ஒ கொஞ்சம் கலப்படம் பண்ணி பேசுகிறது கொஞ்சம் ஒருமாதிரியா தான் இருக்குது ஆனால் படிக்காதவங்களையும் அது போய் சேரணுன்றதனால அது டிவியில ரேடியோவில நியூஸ்பேப்பர்ல எல்லாத்திலையுமே இப்போ அந்தமாதிரி கொண்டு வந்திருக்காங்க மொழிகளை வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கணுன்றதனால மாற்றி அமைத்து இப்போலாம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அது நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு படிக்காதவங்களையும் போய் சேரணும் படித்த எல்லாரும் எல்லாருமே படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது படிக்காதவங்களும் இருக்காங்கல்ல அவங்களும் பார்த்து புரிஞ்சிக்கணும் பேப்பர்ல வர அந்த வரைப்படங்களை பார்த்தும் அதில் உள்ளதை வச்சும் ஈஸியாக படித்து புரிஞ்சிக்கணும் சிலது வந்து இந்த காமெடி இதெல்லாம் வந்து வரைபடங்கள்லேயே புரிஞ்சிக்கிற அளவுக்கு இப்போல்லாம் வந்துடுச்சு வார்த்தைகள் இல்லாமல் ப படங்கள்லே புரிஞ்சிக்கிற அளவுக்கு வந்திருக்கு தமிழ்மொழி அது எதுக்குமே ஒப்பிட முடியாத ஒரு இது மொழி நம்மளோடய மொழி அதோடய சுவை பேசும்போதும் சரி அடுத்தவங்கக்கிட்டேருந்து அதே ஒரு இனிமை வந்து எ வேற எந்த மொழியிலையுமே கிடையாது அது ஹிந்தியாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் வேற எந்த ஒரு தமிழ்லேருந்து வந்த மொழியாக இருந்தால் கூட தமிழுக்கான ஒரு இனிமை தமிழுக்கு மட்டுந்தான் இருக்குது அது அப்படியே நேரடியாக தான் ருசிக்க முடியும் ரசிக்க முடியும்